தமிழ் தமிழ் நாட்டில் வந்து கோயம்புத்தூரில் வந்து கோயம்புத்தூர் டவுன்னால் டவுன்னால்ல நிறைய கடைகள் இருக்குது நல்லா பர்சேஸ் பண்ணுறதுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் நிறையவே விதமான விதமான பொருட்கள் எல்லாமே இருக்குது அப்புறம் மா மால்கள் மால்கள் வந்து சரவணாப்பட்டியில் புரோஷோன் மால் இருக்குது ஃபன்னு ஃபன் கோயம்புத்தூரில் ஃபன் மால் இருக்குது புரூ புரூஃபிள்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய நிறைய மால்கள் இருக்குது அப்புறம் தான் திருப்பூர் திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் பனியன்கள் பனியன் கம்பெனிகள் பனியன் கம்பெனிங்கள் நிறைய இருக்குது அங்கே ப டவுன் டவுனில் எடுத்தால் திருப்பூர் எல்லா இடத்துலியுமே பனியன்கள் ச்சீப்பாக கிடைக்கும் பனியன் ட்ஷர்ட்ஸ் இதை சாக்ஸ் எல்லாமே ச்சீப்பா கிடைக்கும் கா காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் பட் ம் பட்டு இதுமாதிரி பட் பட்டு சாரீகள் சாரீவக வகைகள் நிறைய கிடைக்கும்